இப்போ கோழி வளர்ப்புகள் அப்படினு எடுத்துகிட்டோம் அப்படின்னா கோழி வளர்க்கிறதுக்காக நிறைய வந்து வந்து ஃபினான்ஷியலாக நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க கடன் வசதிகளெலாம் நிறைய கொடுக்கிறாங்க அதுக்கான விதி முறைகள் சட்டங்கள் நிறைய உருவாக்கி கோழி வளர்க்குறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அந்த கோழி பண்ணையை சுற்றி நிறைய லைட்டிங் போட்டு எதுக்காக அப்படின்னா வந்து பார்த்தீன்னா கோழி வளர்க்குறத சுற்றி வந்து பார்த்தீங்ன்னா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை வந்து மெயின்டெய்ன் பண்ணனும் அப்போதான் வந்து கோழி குஞ்சுகள் வந்து பொறிக்கறதுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும் அப்படி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங் மூலமாக ஹீட்ல்லாம் கொடுத்து அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளை வந்து வளர்த்து அது மூலமாக நிறைய வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டைகளை வந்து கோழி குஞ்சுகள் பொறித்து அதில் இருந்து வர முட்டைகளை வந்து நிறைய ஏற்றுமதி பண்ணி பொருளாதார ரீதியாகவும் நல்ல வலிமையாக இருக்கிறதுக்காக வளம் பெறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து திட்டங்களெலாம் வகுத்துகிறாங்க